நான் வந்து என்னுடைய பேர் வந்து டூல்சி புனிதா நான் வந்து வயசானவங்க முதியோர்களுக்கு நான் சமைச்சுருக்கேன் அவங்க அவங்களை பார்த்துக்கிறதே வந்து ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு ஒவ்வொரு வேளையும் அவங்க சமைச்சு அவங்களை சாப்பிடம் போது நம்மளுடைய உறவு நம்மளுடைய ரத்த உறவுக்கு வந்து சமைச்சு கொடுக்குறமேரி அந்த உணர்வு எனக்கு வரும் அந்த ஒரு அனுபவம் வந்து எனக்கு இன்னமும் மறக்க முடியாது அது ஒரு ஐந்து வருஷமாக வந்து அவங்களுக்கு இந்த ஒரு பணியை நான் செஞ்சுருக்கேன் இப்போ நான் பேசும் போது கூட எனக்கு அந்த அனுபவம் ஏன் கண் முன்னாடி வருகிறது அதேமாதிரி நான் பெரிய பெரிய அந்த போர்டிங்கில அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்களுக்கு நான் சமைச்சு கொடுத்துருக்குறேன் அப்போலாம் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைங்க வந்து தனக்கு அம்மா இல்லையே அப்படிங்கிறத விட என்னையை அம்மாவாக வந்து பல பிள்ளைங்க என்னையை கூப்பிட்ருக்காங்க பா பெற்ற பிள்ள கூட எனக்கு ஒரு பிள்ள தான் ஆனால் அவங்க அத்தனை பேரும் கூப்பிட்ட வார்த்தை இன்னமும் ஏன் மனசில் இருக்குது இன்னமும் என்ன வாய்ப்பு கிடச்சா கூட அந்தமாரி ஒரு குரூப்பு பிள்ளைங்களுக்கு செய்யிறதுக்கு நான் ஆவலாக இருக்கிறேன் ரொம்ப மன மகிழ்ச்சியை கொடுத்துருக்குறது சாப்பாடுங்கிறது வந்து நம்ம முக்கியமான ஒன்று வயிற்றுக்கு வந்து மிக மிக வந்து உணவு ரொம்ப முக்கியம் சாப்பாடு இல்லைன்னா எதுவுமே கிடையாது தண்ணி முக்கியம் சாப்பாடு உணவு முக்கியம் சின்ன ஒரு இதாக இருந்தால்கூட நம்ம மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது அதில் வர்ற மகிழ்ச்சியே வந்து மனசுக்கு நிறைவானது நம்ம வந்து எந்த சந்தர்ப்பத்துலையும் வந்து மற்றவர்களுக்கு வீடு தேடி நம்மள தேடி வருவாங்க அம்மா என்று ஒரு தட்டை வச்சிக்கிட்டு கேட்பாங்க ஆனால் நம்ம வந்து சில பேர் வந்து உடனே வந்து தட்டில் வந்து கோ சா இருங்க காத்துருங்கன்னு சொல்லிவிட்டு சாப்பாடு கொண்டாந்து போடுவாங்க சில பேர் இல்லை கதவை சாற்றிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் என்னோட அனுபவத்தில் நான் ஒரு நாளும் அதுமாரி செஞ்சது கிடையாது இன்றைக்குமே வந்து என்னுக்கிட்ட வந்து சாப்பாடுன்னு கேட்டால் கூட சாப்பாடு இல்லைனா கூட கையில் இருக்க பத்து ரூவாயை எடுத்து ஒரு டீயாவது கொடுச்சிட்டு போங்க இன்றைக்கு எங்கிட்ட இது தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் அனுப்புவேன் அந்தமாரி எனக்கு மனசு அப்படி எனக்கு ரொம்ப இதாக இருக்கும் ஏன்னா பசியோட ஒரு ஒரு நாள் வந்து என்னோட வாழ்க்கையில் வந்து நடந்தது ஒரு முதியோர்களுக்கு சமைக்கும் போது மணி பன்னெண்ரைக்குலாம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ணும் ஆனால் அன்றைய தினம் வந்து டைம் வந்து நேரம் ஆயிட்டு அப்போ ஒரு முதியவர் வந்து என்கிட்ட வந்து கேட்டார் அம்மா இப்போ எனக்கு பசிக்குதும்மா மணி ஆயிட்டேம்மா அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் தாத்தா இருங்க தாத்தா கொஞ்சம் நேரம் இருங்க இந்தா சமைச்சிவிட்டேன் நான் எடுத்துட்டு வர வேண்டியது தான் அப்படின்னு சொன்னோன உடனே அவர் சரி பசியாக இருக்காரே அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடு கொடுக்க நேரம் ஆவுமே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே ஒரு டீயை போட்டு ஒரு பிஸ்கட்டு பக்கத்தில் கடையில் இருந்து வாங்கிகிட்டு வந்து அதை அவங்களுக்கு கொடுத்தேன் அந்த நேரத்துக்கு கொடுத்துட்டு மறுபடி அவங்களை சா அவங்க வயிறு நிறஞ்சு சொன்னார் நீ நல்லா இருப்பம்மா நீ எங்கே போனாலும் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னார் ஆனாலும் பர இருந்தாலும் கூட அந்த ஒரு சூழ்நிலையிலாம் வந்து நினச்சு பார்க்க கூடிய ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது இன்னமும் வந்து நான் நல்லா செய்யுவேன் முதியோர்களுக்கு வந்து யாரையும் நீங்கள் வந்து எது கேட்டாலும் உடனே இல்லைன்னு சொல்லாமல் உங்களால் முடிஞ்ச உதவிய செய்யுங்க இது என்னுடைய கருத்தாக நான் சொல்லுறேன்